தாஜ்மஹால் ஊட்டி மைசூர் பேலஸ் பாண்டிச்சேரி மூ மூணாறு கன்னியாகுமரி மதுரை கேரளா நியூ டெல்லி கோவா கொடைக்கானல் தாஜ்மஹாலில் சுற்றுலாத்தலங்கள் நல்லா அழகாக இருந்தது நல்லா சுற்றி பார்த்தோம் நல்லா அருமையாக இருந்தது எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துவிட்டோம் நல்ல அருமையாக இருந்தது ஊட்டியில் வந்து மலர்கள் நல்லாயிருந்தது செடி கொடி எல்லாம் அவ்வளோ அழகாக நிறைய இயற்கை காட்சியாக அமைந்தது பூச்செடி அப்புறம் இந்த காபித்தூள் காபித்தூள் டீ தூள் அங்கேல்லாம் நல்லா அருமையாக இருந்துச்சு டீ தூள் எல்லா வகையான டீ தூளும் அங்கே இருந்தது எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்தது

பாண்டிச்சேரியில் கோயில்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது கோவில் போய் சுற்றிப்பார்த்தோம் மூணாறு நல்லா ஆறுங்களை பார்த்தோம் நல்லா அருமையாக இருந்துச்சு பார்த்து சுற்றிப் பார்த்துட்டு வந்தோம் கன்னியாகுமரி போய் வந்தோம் இந்த தலங்கள்லாம் நல்ல அருமையான தலங்கள் மதுரை போனோம் மதுரை போய் சுற்றிப் பார்த்துட்டு வந்தோம் கேரளா போய் கேரளாவில் ஒரு கோவில் வந்து சுற்றிப்பார்த்தோம் நல்லா அருமையான கோவில் பழமை வாய்ந்த கோவில் அது உள்ளே போய் சுற்றிப்பார்த்துட்டு வந்தோம் நியூ டெல்லி போயிட்டு வந்தோம் கோவாவில் கோவால்லாம் போயிட்டு வந்தோம் தாஜ்மஹால் நல்லா அருமையாக இருந்துச்சு அதைப்போய் சுற்றிப் பார்த்தோம் கொடைக்கானலில் மலை மலை பிரதேசமெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது சுற்றிப்பார்த்துட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது கனடா போனோம் கனடாவும் நல்லா அருமையாக இருந்துச்சு எங்களுக்கு

மலை பிரதேசங்கள் நல்ல ஊட்டி மாதிரி மலை பிரதேசங்கள் இருந்தது சுற்றிப் பார்த்தோம்